ஆ மே வணக்கம் மேடம் தையக்காரங்க வீடு தானே ஆ நான் நேற்றிக்கி வந்து ஒரு போன வாரம் நான் என்னோட பையனோட பள்ளிக்கூடத்துக்கான யூனிஃபார்மை வந்து தைக்க கொடுத்துருந்தேன் தச்சிட்டிங்க ஆ என் ப லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலோட யூனிஃபார்ம் மேடம் என் பையனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ப இருங்க இருங்க ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லுறேன் ஐந்நூற்றி ஒன்றுங்க

இன்னும் ஒரு வாரம் ஆச்சு இன்னும் தைக்கலையா நான் உங்கள்கிட்ட தைக்க கொடுக்கும் போதே சொல்லி தானே டெய்லர் தைக்க கொடுத்தேன் எனக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து திங்ககிலம ஆரம்பிச்சிரும் நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு தான கொடுத்தேன் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் பள்ளிக்கூடத்தில் போய் என்ன சொல்ல முடியும் பாருங்களேன்

ஆ நீங்கள் ரெண்டு செட்டு யூனிஃபார்மையுமே தச்சிட்டிங்களா இல்லை ஒரு செட்டு யூனிஃபார்ம் தான் தெ தச்சி தருவீங்களா ஆ சரி நீங்கள் இப்போ இ இதை தச்சி கொடுத்துருவீங்க இதோட சேர்த்து அவனுக்கு இன்னும் கூட ஒரு ரெண்டு டவுசரையும் சேர்த்து தைக்கணும் கொடுத்தா சேர்த்து தச்சி தரு தந்துருவீங்களா இல்லை இதுவும் ஸ்கூலுக்கு தான் இது வந்து பி பீடி பீரியட் இருக்கும் போது மட்டும் அந்த யூனிஃபார்மை போடணுமா அதுக்காக வெள்ளை கலரில் தைக்க சொல்லிருக்காங்க வெள்ளை துணி எடுத்து தைக்க சொல்லி இருக்காங்க நான் துணியை வாங்கிவிட்டேன் நீங்கள் வந்து தச்சு கொடுத்துருவீங்க இதை த தச்சவொன்னே தச்சு கு அது தெரியிலயேம்மா பள்ளிக்கூடம் திறக்கம் போது தான் தெரியும் எந்த எந்த எந்த வகுப்பு எந்த எந்த நேரத்தில் இருக்குன்னு இனிமே தான் சொல்லுவாங்க நான் வந்து இன்னக்கு இன்னக்கு சாய்ந்தரமாக கொண்டு வந்து கொடுக்கட்டுமா உங்கள்கிட்ட ஆ சரிம்மா அளவு அது உங்கள்கிட்ட இருக்குதா செவ்வாக்கிலம கொடுத்துருவீங்களா சரி ஆமாம் கீழ எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் எப்போ தச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் அப்போ வந்து வாங்கிக்கிறேன்

ம் சரிம்மா இல் இல் இந்த அதே அளவு தான் ஆனால் கொஞ்சம் வந்து சட்டையை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு விட்ற மாதிரி தச்சு கொடுத்துருங்க ஏன்னா வளர்ற புள்ளை பார்த்திங்களா கொஞ்ச அக்குள் கிட்டக்க எல்லாமே கொஞ்சம் லை கொஞ்சம் சரியாக கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் கொஞ்சம் தனியாகவே தச்சி கொடுத்துருங்க வேணும்ன்னா நான் பிரிச்சு விட்டுக்குற மாதிரி இருக்கட்டும் சரியா ம் சேரி ஆ சரி ஆ சேரி சரி நான் வந்து நீங்கள் இன்னும் நேரத்தை கடைத்திறாதீங்க நான் சனிக்கிலம கண்டிப்பாக உங்களுக்கு க தொலைபேசி மூலியமாக நான் த த தொடர்பு கொண்டுட்டு திருப்பி நான் உங்களுக்கு வந்து வருகிறேன் நீங்கள் வந்து மறந்துறாமல் தச்சுருங்க சரிம்மா வந்து நான் வந்து ஆ சரிம்மா நான் வரம் போது நான் என்னோட அந்த அட்டையை எடுத்துகிட்டு வந்துருதேன் சனிக்கிலம மதியம் கடைக்கு வந்துடுறேன் மறந்துறாதீங்க எனக்கு கண்டிப்பாக ம் ஆ சேரி நன்றிம்மா